ஹலோ ஆ வணக்கம் மேம் ஆ என் பேர் ஆதிலெட்சுமி நான் வந்து அம்பாசமுத்திரம் எஜிஎஸ் ட்ராவல் ஆஃபீஸில் இருந்து பேசுகிறேன் மேம் மேம் விஜயலஷ்மி மேடம் தானே மேம் நீங்கள் ஆ மேம் புக் பண்ணியிருந்தீங்க இல்லையா கொடைக்கானலுக்கு

ஆ ஓகே மேம் என்றைக்கு மேம் ஓகே மேம் அடுத்த வாரம் டேட் சொல்கிறீங்களா நான் புக் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டேட் வரையில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஞாபகபடுத்துகிறேன் மேம் ஓகே மேம் அது கன்ஃபாம் தானே நீங்கள் போகிறது ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் பதினேழாந் தேதியா மேம் சண்டே சண்டே கன்ஃபார்ம் தானே மேம் ஓகே மேம் ஏன்னால் வேறு ஒரு வேறு ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் காரு வேறு இது அலாட் பண்ணி கொடுக்கணும் அதனால் தான் கேட்குறேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இப்போ போய்விட்டு வாங்க நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் போய்விட்டு வாங்க நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா மேம் ஆ நாங்களே ட்ரைவரெலாம் சேஃப்டியான ட்ரைவர் தான் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ட்ரைவரெலாம் சேஃப்டியாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் பேட்டா காசு கேட்குறாங்க ஆ அது அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அமௌண்ட்டு அவங்க சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் நம்ம ஆ வந்த உடன ஆ அதுதான் மேம் நீங்கள் கொஞ்சம் பேட்டா காசு மட்டும் கொடுத்திங்கன்னா அவர்களே வாங்கிக்கிடுவாங்க மேம் உங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க ஆ பேட்டா காசு கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு உங்களுக்கு கம்மியாக ஆகும் அவர்களுக்கு கொடுக்க கூடிய சேலரியில் கொஞ்சம் கம்மியாகும் ஆ ஆ அவங்க கேட்குறாங்க மேம் ட்ரைவர்ஸ் வந்து பேட்டா காசு கேட்குறாங்க இப்போ வந்து அமௌண்ட்டு எல்லா பக்கமுமே கூடினனால ஆ கொடுத்தா தான் வருவேங்றாங்க டிரைவர்ஸூக்கு ரொம்ப இது கெடுபிடியா இருக்குது மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ கண்டிப்பாக அதுவும் சேஃப்டியாக கூட்டி போய்விட்டு வந்துடுவாங்க மேம் ஓகே மேம் மேம் மேம் எத்தனை நாள் டூர் போகிறீங்க மேம் ரெண்டு நாள் தானே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் எங்கெல்லாம் போகணுமோ மேம் சொல்லுங்கள் ட்ரைவர் உங்கள அதுக்கு தக்கன கூட்டி போவாங்க அதுக்கு தக்கன இடமும் சுற்றி காமிப்பாங்க

ஆ எல்லாமே இந்த தெரிஞ்ச ட்ரைவராக தான் மேம் வருவாங்க நீங்கள் எங்கெல்லாம் போகணும்ன்னு சொல்லுங்கள் அவங்க அதுக்கு தக்கன கூட்டி போக போய்விடுவாங்க ஓகேவா மேம் ஆ ஓகே மேம் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் சேஃப்டியாக கூட்டி போய்விட்டு கூட்டி வந்துடுவாங்க ஓகே மேம் ஓகே மேம் நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்துறேன் ஓகேவா மேம் ஆ கால் பண்ணுங்க மேம் கால் பண்ணுங்க நான் நம்ம அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம் ஆ எஸ் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் இப்போ அங்கே கொடைக்கானலில் போகிறதுன்னால அங்கே அந்த அமௌண்ட்டு அந்த இதுக்கு கேட்குறாங்க உள்ளே போகிறதுக்கு அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ரொம்ப வராது அதாவது ஒரு ரிசிப்ட் மாதிரி எடுக்கணும் ஒரு இரநூருவா முந்நூருபாக்குள்ள தான் வரும் ஓகேவா மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஆ ஓகே மேம் இது தான் மேம் ஆ ஃபிக்ஸடு ஓகே மேம் ஓகே மேம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகே மேம் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் உங்களுக்கு வேன் வந்துடும் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ சரிங்க மேம் அஞ்சு மணிக்கே கரெக்டாக வந்துடும் அஞ்சு மணிங்கிறது நால்ரைக்கே வந்துடும் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்